அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுக்கிறார்கள் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறார்கள் மாணவர்கள் உதவித்தொகை பெறுகிறார்கள் அனைத்து மாணவர்களும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உதவித்தொகை பெறுகிறார்கள் அவ்வுதவித்தொகையை பெற்று அவ் அவ்வாறு பயன்படுகிறாக் அவற்றை கொண்டு படித்து பயன்பெறுகிறார்கள் அரசாங்க பள்ளிகளில் நன்கு நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள் காலை சிற்றுண்டி திட்டம் மதியம் சத்துணவு திட்டம் ஆகியவை மாணவர்கள் பயன்படுத்திக்கொண்டு முன்னேறுகிறார்கள் மாணவிகள் செய சைக்கிளை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுக்கிறார்கள் அவற்றை கொண்டு அவர்கள் பள்ளிய பள்ளிக்கு வர உதவியாக இருக்கிறது மாணவர்களுக்கு உதவித்தொகை பெறுகிறார்கள்